ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம்ங்க சார் ஆமாம் சார் இப்போ ஆல்மோஸ்ட்டு நான் ஒரு ஃபாட்டி ஃபைவ் கிட்டே முடிச்சுட்டேன் சார் இன்னும் ஒரு ஃபைவ் தான் இப்போ வெட்டி வெச்சுருக்கேன் இன்னைக்கு ஈவ்னிங்க்குள்ளே அது முடிச்சுட்டேன் சார் நீங்கள் ஆனால் இன்னும் உங்களுக்கு இந்த சைடில் ஏதோ பேட்ச்சு அட்டாச் பண்ணணும் சொன்னி சொன்னீங்க பட் ஸ்கூல்லேருந்து இன்னும் எனக்கு எதுவும் கொடுக்கல அது வெ வெச்சு தைக்கணும் நான்

ஆ முடிஞ்சளவுக்கு நான் நாளைக்கு ஈவ்னிங்கே கூட நான் டெலிவர் பண்ற மாதிரி பார்க்குறேன் சார் ஆ சரிங்க சார் இதை எப்படி சார் நீங்கள் வந்து எடுத்துப்பீங்களா இல்லை நானே வந்து கொடுத்துருவாங்க சார் இல்லை சார் நாளைக்கு ஈவ்னிங் நான் இன்னொன்னு வேறு ஒன்று இது பண்ணியிருக்கேன் அது தைக்க ஆரம்பிக்கணும் அதுக்காண்டி தான் கேக்கிறேன் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ நான் வாங்கிக்கிறேன் சார் ஆ ஆ தேங்க்யூ சார் நீங்கள் பேட்ச் மட்டும் நீங்கள் வேகமாக அனுப்புங்கள் அதையும் நான் சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுறேன் ஆ ஓ தேங்க்யூ சார்